எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ தேவாலயங்கள் மிக அற்புதமாக பேராயர் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அந்த விழாவ வந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க அதேமாதிரி பார்த்துட்டீங்கன்னா முஸ்லீம்களும் தர்காவில் வந்து விழாவ நல்லா கொண்டாடுறாங்க அந்த கஞ்சி ஊற்றி கொடுக்கறாங்க நாற்பது நாள் வந்து பேசுவாங்க அவங்க வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிற அதை வாங்கிறதுக்குன்னு மிகவும் மக்கள் வந்து எல்லாேரும் வந்து லைனில் வந்து நின்று இந்த கஞ்சியை வாங்கிக் குடிக்கும் மத விழாக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதேமாதிரி கிறிஸ்துவத்தில் எடுத்துகிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து மா ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க அந்த அலங்காரம் பண்ணி அந்த தோலை எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கம் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லி நல்லது சொல்லி அந்த மத நல்ல மா விழாக்கள வந்து கொண்டாடுறாங்க அதேமாதிரி கிறிஸ்டினும் கொண்டாடுறாங்க முஸ்லீம்களும் கொண்டாடுறாங்க ரொம்ப அருமையாக மத நல்லிண்ணகத்தோடு எல்லாமே கொண்டாடுறாங்க